எங்கே ஷாம் ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதத்தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்காங்க

பட் நான் பார்த்த வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணிணது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஸ்கானில் வந்து மஹராஜ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதில் முக்கியமான மஹராஜ் பார்த்தீங்கன்னா பஞ்ச மஹராஜ் மஹராஜ் இவங்கள்ல்லாம் ஸோ இவங்க ஆக்ச்சுலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் எந்த மதம் வேணால் இருந்துக்குங்க ஸோ எந்த மதத்திலேமே வி ஷுட் லவ் காட் கடவுளை வந்து நம்ம நேசிக்கணும் அந்த க கடவுளை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரதே இந்த மஹராஜ் அதாவது அவங்கள குரும்ப சாரி குருக்கள் அப்படின்னு சொல்வோம் மஹராஜுன்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா தங்களோடய லைஃப்பையே இதுக்காக அர்பணிச்சுட்டாங்க ஸோ மற்றவங்களுக்கு எப்படி வந்து இந்த லவ் ஆஃப் காடை வந்து சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு டெய்லி சிஸ்டமாக காலையிலே எழுந்திச்சி பகவான் கிட்டே வந்து கடவுள் கிட்டே வந்து நம்ம ஒரு ஹாப் ஆன் அவரோ இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸோ இல்லை அவ்வளோ நேரம் முடியலின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸும் நம்ம அவருகிட்ட இருந்து பூஜைப் பண்ணி எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த மூமெண்ட் வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த இஸ்கான் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயினாக என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம் ஹரே ஹரே இந்த மந்திரத்தை வந்து எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம் இதுக்கு வந்து எந்த கண்டிஷனும் ஒரு ரூலோ இல்லை அப்படின்னு இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னா இதை சொல்ல சொல்ல சொல்ல வந்து நமக்கு கடவுள் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு அன்பு வரும் ஸோ அந்த அன்பும் ஈர்ப்பும் எப்படி சும்மா எப்படி வரும் ஒரு ஃப்ரெண்டு கிட்டே பேசுறோன்னா ஃபோன் எடுத்து நம்ம மணிக்கணக்காக பேசுகிறோம் அதேமாதிரி தானே கடவுள்கிட்டையும் ஸோ கடவுளுக்கு வந்து நம்மவிட ஜாஸ்தியான சக்திகள்லாம் இருக்கிறதுனால நம்மளும் நம்மளும் அவர் கிட்டே பேசலாம் எப்படின்னா அவரோடய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி நம்ம அவரை கூப்பிட்றோம் ஸோ அது சொல்கிறத்துக்கு வந்து முதல்ல ஒரு பத்து நிமிஷம் ஆரம்பிப்போம் அப்புறம் நமக்கு அதில் இன்னும் டேஸ்ட்டு வர வர வர இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆரம்பிப்போம் மறுபடியும் டேஸ்ட்டு வர வர வர இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆரம்பிப்போம் இப்படியே டைமை கூட்டி கூட்டி கூட்டி கூட்டி மெல்ல மெல்லமாக மெல்ல மெல்லமாகவும் பண்ணலாம் ஒன்றும் அவசரமே இல்லை ஏன்னால் நமக்கும் பல வேலைகள் பல ரெஸ்பான்ஸிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கடவுள் என்ன பார்க்குறாரு ஆஹா இவ்வளோ வேலை நடுவிலையும் நமக்காக இந்த டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்பாரு ஸோ அதனால இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தேர்ட் எனக்கு தெரிஞ்சு திஸ் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் மெத்தேர்ட் நான் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும் அதே சமயம் கடவுள் மேலேயும் நமக்கு ஈர்ப்பு வரணும் ஸோ இதை ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பரான மூமெண்ட் இது ஸோ இதுதான் நான் வந்து இங்கே இங்கே இந்த தமிழ்நாட்டில் நான் இப்போது ரீசெண்ட்டாக நான் இங்கே பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது தேங்க் யூ